ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க சிஸ்டர் சொல்லுங்கள் ஆ சரிங்க சிஸ்டர் ஆ

ஆ இருக்குதுங்க சிஸ்டர் நீங்கள் வாங்கிறத பொறுத்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் ஒரு கிலோவுக்கு வந்துட்டு நாங்கள் பத்து பர்சண்டேஜ் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் சிஸ்டர் அதுவும் கத்திரிக்காலாம் வந்துட்டு நாங்கள் அஞ்சு பர்சண்டேஜி டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் ஆ லூக்கஸ்லாம் இருக்குது ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஆஃபர் சிஸ்டர் அப்புறம் வெங்காயம்லாம் ஒரு கிலோ நாப்பதுருபா தான் சிஸ்டர் வேறே என்னென்ன சிஸ்டர் வேணும் ஆ என்னென்ன சிஸ்டர் வேணும் வெஜிடபிள்ஸ்ஸு ஆ ஓகே சிஸ்டர் ஆ சரிங்க சிஸ்டர் மாதுர் மெயின் ரோடு மாதுர் மெயின் ரோடு ஆ ஆ ஓகே சிஸ்டர் ஆ டோர் நம்பர் சிஸ்டர் நானூற்றி நாற்பதுங்களா ஓகே சிஸ்டர் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா ஆ சொல்லுங்கள் சிஸ்டர்

ஆ ஓகே சிஸ்டர் ஓகே நாங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை நாங்கள் வந்து கொரியர் பண்ணுறதா கொரியர் பண்ணா அதுக்கு தனி சார்ஜ் இருக்குது சிஸ்டர் ஆ ஓகே சிஸ்டர் ம் வேறே எதாவது வேணுங்களா இந்த மாதிரி மேகி மேகி சேமியா இந்த மாதிரி மளிகை பொருள்கள் எதாவது பருப்பு கிருப்பு அந்த மாதிரி வேறே எதுவும் வேணாங்களா சிஸ்டர் எங்கள் இதில் நல்லாருக் ஓகே சிஸ்டர் இதுக்கப்புறமேட்டுக்கு ஆ இதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் மாலில் வாங்க சிஸ்டர் ஆ ஒன்று கொடுத்தா ஒன்று ஆஃபர் நாங்கள் கொடுப்போம் ஆ ஓகேங்க சிஸ்டர் திரும்ப கால் பண்ணுங்க ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஆ பாய்ங்க சிஸ்டர்